நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுவோம் பொங்கல் கொண்டாடுவோம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எல்லாரும் எங்கள் குடும்பத்தோட சேர்ந்து நாங்கள் வந்து நம்ம பாரம்பரியபடி நம்ம துணிமணி பட்டு புடவ இந்தமாதிரி நாங்கள் போய் எடுப்போம் அது ரொம்ப சந்தோஷமாகருக்கும் எல்லாரும் போய் நாங்கள் ஒன்றா போய் எடுக்கிறது எங்களுக்கு அது நாங்கள் துணிமணிலாம் எடுத்து வச்சிடுவோம் முன்னாடியே நாங்கள் வந்து தயார் பண்ணிடுவோம் எப்பவுமே நாங்கள் வந்து இந்தமாதிரி நம்ம பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரியே உணவும் வந்து நாங்கள் வந்து முதயே சொல்லி வச்சிடுவோம் இந்தமாதிரிதான் நம்ம செய்யணும் இன்னைக்கி இது வந்து சமைக்கணும் அப்டிங்கிறமாதிரி நாங்கள் வந்து செய்வோம் நாங்கள் வந்து இந்த அதிரசம் முறுக்கு சீடை இந்த மாவு உருண்டை இதெலாம் வந்து நாங்கள் முன்னாடியே நாங்கள் தயார் பண்ணி வச்சிடுவோம் எப்பவுமே நாங்கள் வந்து செஞ்சு வச்சிடுறது பானம் வந்து நாங்கள் வந்து க நம்ம பானம் வந்து எல்லாமே செய்வோம் மினிமம் வந்து கடையிலையும் வாங்கிக்குவோம் நாங்கள் வந்து அதுமாதிரி நிறையா வந்து ஜூஸ்லாம் போட்டு வச்சு சாப்பிடுவோம் குடிப்போம் அன்னைக்கி மட்டும் நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்டு புது துணியெல்லாம் உடுத்தி நல்லா ஜாலியாக நாங்கள் கொண்டாடுவோம் அதேமாதிரி பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் கிராமத்துக்கு போயிடுவோம் கிராமத்தில் வந்து எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே இருப்பாங்கள் அதனால் வந்து நாங்கள் பொங்கலுக்கு புது துணி எடுத்துட்டு நாங்கள் முன்னாடியே எடுத்துடுவோம் எப்பவுமே துணியெலாம் நாங்கள் எடுத்துட்டு முன்னாடியே பொங்கலுக்கு வந்து நாங்கள் போவோம் அங்கே போய் கிராமத்தில் வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லாருக்கும் சிறப்பாருக்கும் அங்கே நம்ம நம்ம சிட்டில விட இங்கே கிராமங்கள்ல வந்து எல்லாருமே ரொம்ப அது தெய்வீகமாக ரொம்ப நல்லாருக்கும் அது பார்க்கவே கோயில்லலாம் அவ்வளோ இதுவாக பொங்கல் வைப்பாங்க நாங்கள் அதுக்காக அங்கே போயிடுவோம் முன்னாடியே போய் மூணு நாள் வந்து மூணு நாளுமே பொங்கல் வைப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பொங்கல் வைப்பாங்க அப்போ நாங்கள் வந்து அதை வந்து நல்லாருக்கும் பார்க்குறதுக்கும் நாங்கள் அதனால இதுக்காகவே நாங்கள் போயிடுவோம் அதேமாதிரியே வந்து தீபாவளிக்கு நல்ல வெடியெலாம் வாங்கி முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சிருப்போம் வச்சு நல்லா வெடியெலாம் அதிகமாக வெடிப்போம் நாங்கள் நல்லாருக்கும் பார்க்கவே நல்லாருக்கும் எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே நாங்கள் கொண்டாடுவோம் இப்படி தான் நாங்கள் முன்னாடி எல்லாமே தயாரும் பண்ணிருவோம் நாங்கள் எதையுமே வந்து அவசர அவசரமாக எதையுமே நாங்கள் செய்யமாட்டோம் இந்தமாதிரி தான் நாங்கள் தயார் பண்ணி வச்சிப்போம் முன்னாடியே எல்லாமே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு உணவு பொருள்களோ ஒன்று சில சில விஷயங்கள் எல்லாமே நாங்கள் முன்னாடியே தயார் பண்ணி வச்சிப்போம் இதுதான் நாங்கள் வந்து நடைமுறை எங்கள் குடும்பத்தில் வந்து நடைமுறை படுத்துகிறது